ஹலோ யார் யாருங்க ஆ ஆமாம்ங்க ஆ சரிங்க ஆ ஓகேங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்ரு ஆகுங்க எங்கள் கிட்ட வந்து வேன் இருக்குதுங்க அப்புறோம் கேபு மாதிரியும் இருக்குதுங்க அப்புறம் பஸ்ஸு மாதிரியும் இருக்குதுங்க எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரேட்டுங்க எத்தனை பேர் போகற மாதிரிங்க ஆ ஒரு பதினஞ்சு பேர் போகற மாதிரி பஸ்ஸு இருக்குதுங்க ஆ சரிங்க ஆ பார்க்கற மாதிரி இடோலாம் இங்கே நிறையா இருக்குங்க பர்கூர் ஃபால்ஸ் இருக்குதுங்க அப்புறோம் அது ஒரு அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருதாங்க ஆகும் அப்புறோம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட கோயில் இருக்குதுங்க சொக்கநாச்சி அம்மன் கோயில் இருக்குதுங்க அப்புறோம் நிறையா குறுநா சாமி கோயில் இந்த மாதிரியலாம் நிறையா இருக்குதுங்க அங்கே வந்து திருவிழாலாம் நிறையா நடத்துவாங்க அது ஒரு நல்ல ஃபேமஸ்ஸானதுங்க வெளிலேந்து நிறைய பேர் எல்லாம் வருவாங்க எல்லாமே ஒரு பத்து கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்குது ம் ரேட்டு வந்து நாங்கள் ஒரு எவ்வளோங்க எட்டு ஆறு பேர் வரிங்களா இல்லை எத்தனை பேர் வரிங்க ஒரு ஆ சரிங்க ரெண்டுன்னு ஆ அப்படி எல்லாம் இல்லைங்க நாங்கள் வந்து மொத்தமாகவே சொல்லிருவோம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாளா இல்லை ரெண்டு நாளாங்க ரெண்டு நாள் ஆகுமா சரிங்க அப்போ கொஞ்சம் ரேட்டு அதிகமாகதான் வரும் ஆ ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஆயிருங்க எப்படியும் நீங்கள் வந்து இடையில வேறு நிறுத்தி ஏற்ணுங்கிறிங்க அங்கங்கே அவங்கவுங்க வருவாங்கன் சொல்லுறிங்க ஆ சரிங்க எங்களுக்கு அது மாதிரிலாம் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் எல்லாத்துக்குமே பார்க்கணும் இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் இதாகணுல்ல

ஆ நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கிங்க அட்ரஸுங்க ஆ சரிங்க ஆ ஆமாம்ங்க இதே வாட்ஸ்அப் நம்பரு தாங்க இது ஆ எப்போங்க வரணும் நாளைக்கு காலையில் டைமுங்க ஆ சரி ஓகேங்க ஓ ஏழ்ரை ஆய்டுமா சரிங்க ஆ சரி ஓகேங்க வேறு ஏதாச்சும் வேண்னா இதே நம்பருக்கு கூப்பிடுங்க ஆ அது வச்சிர்க்கோங்க வேங்க ஆ நாங்கள் அது வச்சிர்ப்போங்க அதற்கான கொஞ்சம் ரேட்டு ஆகுங்க சரிங்க ஆ ஆ சரி ஓகேங்க ஆ சரிங்க நீங்கள் வந்துவிட்டு கூப்பிடுங்க இல்லை நான் வந்துவிட்டு உங்களை கூப்பிட்றேங்க ஆ சரிங்க ஓகேங்க ஆ சரிங்க